ஹலோ யார் குட் மார்னிங் சொல்லுங்கள் ஆ ஆ சொல்லுங்கள்

அப்படிங்களா எத்தனை பேர் போகறீங்க கிளாஸ்லேந்து ம் ஓகே ஓகே ஓகே ம் ம் அதை நான் பார்த்துக்குறேன் ஒன் வீக்கு நெக்ஸ்ட் வீக் மண்டே போகறீங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸாம் இல்லையா இப்போ நடந்துட்டுருக்குல்ல அப்படியா ஓகே சரி சொல்லுறேன் ம் பர்மிஷன் வாங்கறேன் உங்கள் ஹெச்ஓடி மேம்ட்டலாம் சொல்லிட்டீங்களா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சா ஓகே ஓகே நான் என்னன்னு பார்த்துட்டு இப்போ கிடச்சோன்ன உங்கள் மே ஹெச்ஓடி மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்க உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க ஆ ஓகே தென் வேறு என்ன இல்லை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போயிவிட்டு மட்டும் வாங்க ஒழுங்காக பண்ணிவிட்டு வாங்க அமௌண்ட்டெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ம் ஓகே என்எல்சியில அது தருவாங்க அது என்எல்சியிலே கொடுப்பாங்க நான் சொல்லிவிட்றேன் என்னன்னு பர்மிஷன் வாங்கிகிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு நானே சொல்லிவிட்வேன் உங்கள் மேம்கிட்ட ஆ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ